ஒரு புக்கு படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் எனக்கு தேவைப்படும் நான் நினைக்கும் போதெல்லாம் அதாவது தோணும் போதெல்லாம் நான் புக் படிப்பேன் புக் படிக்கிறதுக்காக வீக்லியோ மந்த்லியோ அந்த டார்கெட்டுலாம் நான் வெச்சுக்க மாட்டேன் எனக்கு எப்போதெல்லாம் தோணுதோ அப்போதெல்லாமே புக் படிப்பேன் புக் படித்ததியும் மனதுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் புக் படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே புக் படிக்கலாம் பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதை புத்தகங்கள் இதிகாசம் புராணம் இந்த ஹிஸ்ட்ரி இந்தமாதிரி புக் எல்லாம் படிப்பாங்க எந்த புக்காக இருந்தாலும் புக்கு படிக்கிறதே ஒரு நல்ல பழக்கமாக தான் நான் பாக்கிறேன் ஸோ எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நான் புக் படிப்பேன் பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டிரெயினில் போய்ட்டுருக்கும்போது அந்த மாதிரி டைமில் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் புக் படிப்பேன் ஏன்னா எனக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல பழக்கமாக நான் பாக்கிறேன் என்னோட ஹாபியே ரீடிங் புக்ஸ் தான்